ஹலோ ஆ ஓகே ஆ ஓகே பண்ணிக்கலாம் என்னென்ன பூவெல்லாம் வேணும் ஆ ஓகே மேடம் வாங்கிக்கலாம் வேறு என்ன பூவெல்லாம் வேணும் ஆ ஓகே வே வேறு எதாவது பூ வேணுமா ஆ ஓகே மேடம் ஆனால் மைசூர் ரோஸ் வந்துட்டு என்னென்னா ரேட் அதிகமாக இருக்கும் பரவாயில்லைங்களா ஆ ஓகே அப்போ நான் உங்களுக்கு அரேஞ் பண்ணி மைசூர்லிருந்தே வந்துட்டு வாங்கிட்டு வந்துடறேன் ஒரு கிலோ வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நானூறு ரூபா வரைக்கும் வரும் இல்லை அது வந்துட்டு மைசூரிலிருந்து வருது அப்போ வந்துட்டு அது விலை வந்துட்டு என்னென்னா அங்கிருந்து வர ரேட் எல்லாம் பார்த்தா கம்மி பண்ண முடியாதுங்க மேடம் வேணால் ஒரு ஐம்பது ரூபாய் கொறச்சுக்கலாம் மேடம் நான் தான் மொதல்லேயே சொன்னேன்ல பூ ரேட் எல்லாம் அதிகம்னு சொல்லிட்டு வேணுன்னால் உங்களுக்கு மற்ற பூவெல்லாம் வேணுன்னால் நான் ரேட் கம்மி பண்ணித் தரேன் ஆனால் இந்த பூ வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா குறைக்க முடியும் அதுக்கு மேலே குறைக்க முடியாது சரிங்க மேடம் பண்ணிடலாம் ஆ சரிங்க மேடம் உங்களுக்கு வந்துட்டு இருவத்து ஆறாம் தேதி நைட்டு வந்துட்டு இந்த எம்ஆர்எஸ் மண்டபத்தில் வந்துட்டு டெலிவரி பண்ணிடறேங்க மேடம் ஆ ஓகே அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம் ஆ ஓகே